ஹலோ சொல்லுங்க சார் சரிங்க சரிங்க ஓகே உங்களுக்கு என்னென்ன வேணும் ஆ எவ்வளோ எவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கனால் நான் ஒரு பட்ஜெட் கொடுப்பேன் ஒரு கிலாே ஒரு கிலாே வேணுமா அரைக் கிலாே வேணுமா எந்தமாதிரி பேக்கெட் வேணும் அரிசி வேணுமா ஒரு சிப்பு வேணுமா எப்படின்னு நீங்கள் பார்த்து சொன்னீங்கனால் உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ எவ்வளோ வேணுமுன்னு லிஸ்ட்டு போட்டு அனுப்புங்க அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ம் சரிங்க சார் அப்படின்னா மளிகை கடைனா எல்லாப்பொருளுமே இருக்கும் ஒருத்தருக்கு ஒன்று தேவைப்படும் ஒருத்தருக்கு ஒன்று தேவைப் படாமல் இருக்கும் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை ஒரு லிஸ்ட்டாக எழுதி சமையலுக்கு வேணுங்கிறதை என்ன ஏதுனு அதைப் பார்த்து எழுதி எனக்கு அனுப்புனீங்கனால் நான் எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்னு சொல்வேன் ஏன்னால் அரிசியில் நிறைய பிராண்டு இருக்குது எல்லாப் பொருளுலேயும் ஒவ்வொரு பிராண்டு இருக்குது உங்களுக்கு எந்த பிராண்டு வேணும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு அதனால் உங்களுக்கு எந்த பிராண்ட்டில் எவ்வளோ பொருள் வேணும் என்ன பொருள் வேணும் அப்படினு நீங்கள் எழுதி அனுப்புனீங்கனால் அதை வச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன்

ஆமாம் ஒரு பத்து நீங்கள் வ எவ்வளோ வாங்குகிறீங்களோ அதைப் பொறுத்து இருக்குதுங்க ஒரு பத்து பாஞ்சாயிரம் ரூபாக்குள்ள வாங்கிக்கலாங்க ம் ஆமாங்க நீங்கள் என்னென்ன வாங்கப்போகிறீங்கனு எனக்கு தெரியாது நான் ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி ம் ஹோம் டெலிவரி வேறு கேட்குறீங்க நீங்கள் வந்து இங்கிருந்து கொண்டு வந்து கொடுக்குற சர்வீஸ் எல்லாம் இருக்கில்லைங்களா ஆ ஆ அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து தானேங்க உங்களுக்கு கேட்க முடியும் நான் இருந்தாலும் பொருளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு லிஸ்ட்டு அனுப்புங்க சார் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சரி ஓகே